ஹலோ ஹலோ ஹலோ சொல்லுங்கள்

சஷ்டி விரதம் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம குழந்த இல்லாதவங்க நிறைய பேர் இப்போ சஷ்டி விரதம் இருப்பாங்க நம்ம நினச்ச காரியாவது தீபாவளி டைத்தில் வரும் இந்த சஷ்டி ஒரு ஏழு நாாள் வந்து சஷ்டி விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் சூரசம்காரம் வரும் அந்த சஷ்டி விரதத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி அந்த மாதிரி விரத படைப்பு போனால் காலையில் இருந்தே சாப்பிடாம இருப்பாங்க சில பேர் ஃப்ர இ ஃப்ரூட்ஸு இந்த பாலு மட்டும் எடுத்துப்பவாங்க சில பேர் வெறும் மிளகு மட்டும் ஒரே ஒரு மிளகு இ ரெண்டு மிளகு மட்டும் எடுத்துக்கிட்டு ஏழு நாளும் விரத இருப்பாங்க ஏழு நாள் விரத இருந்து முருகனுக்கு விரத இருப்பாங்க நாங்கள் விரத இருந்து அப்புறம் சூரசம்காரம் ஃபுல்லாக கடைசியாக முடியும் அந்த மாதிரி இருந்தம்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன வேண்டுகிறோமோ அது வந்து நம்மளுக்கு கட்டாயம் நடக்கும் முக்கியமாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கல்யாணம் நடக்கணும் நினைக்கிறவுங்க அந்த மாதிரி இருக்கிறவுங்க வேண்டுனாங்கனா கட்டாய நடக்கும் அதுதான் சஷ்டி விரதம் கூட மகிமை அப்புறம் வேறு வந்து நாங்கள் செவ்வாய் கிழம செவ்வாக் கிழம முருகனுக்காக விரத இருப்போம் அப்போ வந்து செவ்வாக்கிழம விரத இருக்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் முருகனுக்காக வெற்றில தீபம் வந்து ஆமாம் வெற்றில ஆறு வெற்றில வச்சு அதில் சந்தன குங்குமும் வச்சு அதில் வந்து செவ்வாய் ஓலையில் டைம் இருக்கும் காலையில் எட்டு டு ஒன்போது மதியானம் ஒன்று ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒன்போது அந்த டைமிங்கில் ஏற்றினா தான் அது செவ்வாய் செவ்வாய் ஓலையில் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் ஓலையில் வந்து முருகனுக்கு வந்து நம்ம என்ன நினச்சி விரத இருக்கிறோமோ ஒரு மண்டலம் இருப்பாங்க சில பேர் ஒரு மாசம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அந்த விளக்கு தீபம் வந்து செவ்வாக்கிழம செவ்வாக்கிழம ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா அதுவும் நம்மளுக்கு நினச்ச காரியம் கரெக்டாக நடக்கும் அப்புறம் வெள்ளிக்கிழம அம்மனுக்காக வெரல விரதம் இருப்போம் ஃபேமஸ் எது எல்லாத்துக்குமே நாங்கள் விரதம் இருப்போம் வேறு அம்மாவசை அப்போ நாங்கள் முக்கியமாக விரத இருப்போம் அம்மாவசை அப்போ வந்து இறந்தவங்களுக்காக சாமி கும்பிடுவோம் அப்போ அவங்கக்காக வந்து சாப்பாடுலாம் செஞ்ச மொதல் காக்காய்கி பஸ்ட் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு காக்காய்கி கூட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் விரத விடுவோ அம்மாவசை அப்போ மட்டும் அப்புறம் வந்து நாங்கள் வியாழக்கிழம வந்து வியாழக்கிழம வந்து பார்த்திங்கன்னா குருபகவானுக்கும் இதுக்கும் குருபகவானுக்கும் ச இது ஸ்ரீராம் இந்த ராமஜெயம் அதுக்கும் அதுக்கும் அன்றைக்கி சாய்ந்திரம் நாங்கள் எப்போயுமே கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போய் விரத விடுவோம் இல்லாட்டி அன்றைக்கு ஃபுல்லா காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்து மத்தியானம் எல்லா வீடெல்லாம் துடச்சி விட்டுட்டு குரு பகவானுக்கு இந்த சுண்டல் இருக்குது பார்த்திங்களா அந்த சுண்டல் முதல் நாளே ஊற போட்டுருவோம் அந்த சுண்டல் மாலை வந்து போட்டு கோவில்ல கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை வீட்டில் நம்ம இருந்தால் குரு பகவான் இருந்தாலும் நம்ம அதில் போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு விரத இருக்கிற மாதிரி செய்வோம் மேஸ்ஸிமம் எல்லோரும் இப்போ கோவிலில் போய் கொடுப்பாங்க பொங்கல் கொண்டை போய் கொடுக்கம்ணும் மாலை கட்டி கொண்டு போய் கொடுக்கம்னா சாமிக்க போட்டு அங்கேயே முடிச்சுட்டு வந்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி இது தேய்பிறை அஷ்டமியெலாம் வரும் பார்த்திங்களா தேய்பிறை ஆ தேய்பிறை அஷ்டமி அப்படின்லாம் வரப்ப அது கோவிலில் போய் தேய்பிறை அஷ்டமிக்கு வந்து துர்க்கையம்மனுக்கு போய் விளக்கு போடுவோம் கரெக்டா மத்தியானம் மூணு டு அஞ்சு அந்த டைம் இருக்கும் அப்போ போய் துர்க்கைம்மனுக்கு ஆ அந்த துர்க்கைம்மனுக்கு போய் நாங்கள் அந்த எலுமிச்சை பழ விளக்கு போடுவாங்க எலுமிச்ச பழ விளக்கு பிழிஞ்சி விட்டு அதில் விளக்கு போடுவோங்க அந்த விளக்கு போட்டு நாங்கள் துர்க்கைம்மனுக்கு அந்த மாதிரி விளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம் வேறு எதாவது வேறு எதை பற்றி வேறு எதை பற்றி கேளுங்க மேடம் எதாது சொல்லுண்ணுனா ஆ ஆ சனிக்கிழம ஆ சனிக்கிழம வந்து நாங்கள் பெருமாள் ஆஞ்சநேயர் பெருமாள் வந்து சனிக்கிழம விரதம் பெருமாள் கோவிலுக்கு போவோம் துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்திட்டு ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயரு வந்து ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சனிபாகவனுக்கு வந்து சனிபாகவான் கோவிலுக்கு வந்து போவோம் போய் சனிபாகவனுக்கு அந்த எள்ளு விளக்கு ஏற்றுவோம் அந்த நல்லெண்ணையும் எள்ளும் போட்டு சனிபகவானுக்கு விளக்க ஏற்றி சாமி கும்பிட்டு வருவோம் சனிக்கிழம மேகஸிமம் பெருமாளுக்கும் உகந்த நாளுன்னு சொல்லுவாங்க அதனால் பெருமாள் கோவிலில் போய் அந்த தாமரை மலர் சொல்லுவாங்க தாமரை மலர் வாங்கி சாாமிக்கு வச்சு சாாமிக்கு கும்பிடுட்டு பெருமாளுக்காக ச சனிக்கிழமை சாமி கும்பிட்டு வருவோம் ஒவ்வொரு கிழமைக்கு என்னென்ன வருதோ அந்த நாங்கள் சாமி கும்பிடுவோம் அவ்வளோ தான் சரி சரி வேறு ஏதாவது சொல்லுங்க மேடம் வேறு வேறு எதை பற்றி ஓ உங்களுக்கு எந்த விளக்கம் தெரியாதுங்களா ஆமாம் ஆமாம்

ஆ அப்படியா நாங்கள் அந்த இதெல்லாம் பண்ணுவோம் செவ்வாகிழம வந்து அந்த முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அந்த வெற்றில தீபம் ஏற்றருது வந்து உங்கள் ஒரு தாம்பாளத்து சின்ன தா அந்த பித்தில தாம்பாளத்துலாம் ஆறு வெற்றில எடுத்து அந்த காம்பை கிள்ளிரானும் அந்த காம்பை எடுத்து ஆமாம் அந்த காம்பை கிள்ளி அந்த வால் பகுதி வந்து வெளியே வெளியே வர மாதிரியும் அந்த காம்பு அந்த நுனிப்பகுதி வந்து வெளியே வர மாதிரியும் காம்பு பகுதி உள்ளே இருக்கற மாதிரி ஆறு வெற்றில சுற்றி அடுக்கணும் அதில் இ அந்த கா அந்த வால் பகுதிக்கிட்ட சந்தன குங்குமம் வச்சு அந்த நீங்கள் அந்த காம்பை கிள்ளிருப்பாய்ங்கள அதை வந்து அகல் விளக்கு வச்சுருப்பைங்க பாருங்க அந்த அகல் விளக்க நடுவில் வச்சு அந்த அகல் விளக்குள்ளையே அந்த காம்பெலாம் போட்ரணும் அதில் போ போட்டுட்டு நெய் விளக்கு நெய்யும் ஏற்றலாம் மற்ற எல்லா திரியும் எல்லா இதுவும் போட்டும் ஏற்றலாம் வேறு எண்ணெயல்லாம் ஊற்றி கூட ஏற்றலாம் அஞ்சு எண்ணெ இருக்கு பாருங்க விளக்கே அத அந்த எண்ணெய் விட்டு ஏற்றலாம் நெய் தீபம் போட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும் அந்த வெற்றிலைக்கு நடுவில் அதை வச்சு அதை த வச்சு அந்த வெற்றில தீபம் அது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதனால அந்த வெற்றிலை தீபம் ஏற்றுனீங்கனா அவ்வளோ நல்லது இது அந்த செவ்வாய் ஓலையில் இந்த டைமிங்கில் ஏற்றணும் ச நீங்கள் செவ்வாய் கிழமை கலண்டரில் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் ஓலை போட்டுருப்பாங்க டைமிங் போட்டுருப்பாங்க காலையில் எட்டு டு ஒன்போது மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்போது அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நம்ம அந்த விளக்கு ஏற்றுனோம்னா அவ்வளோ விசேஷம் செவ்வாக்கிழம வியாழக்கிழம பாபாவுக்கும் குருபகவானக்கும் ரொம்ப தட்சணாமூர்த்தி குருபகவானக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நாங்கள் வியாழக்கிழமையும் செவ்வாக்கிழமையும் ரொம்ப முக்கியமாக சாமி கும்பிடுவோம் வெள்ளிக்கிழம கோவிலுக்கு சனிக்கிழம அ இந்த மாதிரி கோவிலில் போய் கும்பிட்டு வருவோம் நாங்கள்

ஆ நீங்கள் வந்து செவ்வாக்கிழம முருகனை கும்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் அதாவது எப்படின்னா முருகன் வந்து ஒரு தடவை நம்ம எந்த நின்னாலும் சாமிக்கு போட்டாலும் நம்ம கூட வந்து கோவிலுக்கு வந்து என்னைய வா கூப்பிட்டாலும் வருவேன்றதல கிடையாது நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் நின்று முருகா என்னைய வந்து காப்பாத்து அப்படின் உங்களோடய கஷ்டத்தை சொன்னால் கூட முருகனுக்கு அதனால் நீங்கள் வந்து முருகருக்கு குப்பிடறது அவ்வோளோ நல்லது அதனால் நீங்கள் எரி அதே மாதிரி பாபாவுக்கும் நாங்கள் அப்படி தான் நீங்கள வந்து அதாவது செஞ்சு சொல்கிறதுன்னு தெரியல மனசார இப்போ எங்கள் பையனுக்குலாம் ஒரு தடவை சின்ன ஒன்றை வயசு எங்கள் பேர பையனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை வயசு வந்து இந்த மாதுளை பழ சாப்பிட்றப்போ தொண்டையில் போய் சிக்கிச்சு அவனுக்கு அது வந்து மூச்சு குழாயில் போய் சிக்கிச்சி இப்போ நாங்கள் டாக்டர் எல்லாம் போய் காமிக்கிறப்போ மூச்சி குழாய் சிக்கிருச்சுனா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் மதுரைக்கு கொண்டு போங்க அப்படின்னாங்க அப்போ ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பாபாவை வேண்டிக்கிட்டே ஆம்புலன்ஸில் போ பாபாவை ஒரு நிமிஷம் வேண்டுனோம் வேண்டுனா உடனே என் பையன் டக்குனு தும்முனா அந்த மாதுளை பழம் வெளியே வந்து விழுந்துச்சு அதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாரிக்கிற மாதிரி ஆகிடுச்சி அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு சாமி ரொம்ப பற்றுதல் அதனால் நாங்கள் அந்த வியாழக் கிழம எப்போயுமே விடவே மாட்டோம் பாபாக்காக நான் ஆயிச்சும்

ஆ ஆ ஆ சாய் பாபாக்கு வந்து நீங்கள் இப்போ பாபாக்கு வந்து ஒரு டம்ளர் பாலில் சக்கரை போட்டு வச்சு கும்பிட்டாலும் சா பாபா ஏற்றுக்குவாரு ஒரு டம்ளர் பாலில் பசும் பால் ஏதோ நீங்கள் வீட்லடில் வச்சுருக்க பாலில் ஒரு டம்ளர் பால் வச்சு அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு பாபாக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் வச்சு பண்ணலாம் தயிர் சாதம் வச்சு பண்ணலாம் சப்பாத்தி அதாவது அவருக்கு பிடிச்சதுெலாம் அந்த இந்த ச சக்கர பொங்கலு தயிர் சாதம் அப்புறம் இந்தந்த பால் ஒரு டம்ளர் பாலு கல்கண்டு அந்த மாதிரிலாம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு பாபா சாமி கும்பிடலாம் அதாவது பாபாவோடய இது வந்து என்னென்ன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து பாபாக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது ஒரு ஏழையாக இருக்கறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ ஏழையாக இருக்கற குழந்தைல்லாம் எவ்வளோ குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு ரோட்டில் போகிறப்ப நம்ம கையேந்தி கேட்டுச்சுன்னா நம்ம மனசார அவங்களுக்கு செய்யணும் நம்ம மனசார நம்ம இல்லாட்டியும் ஒரு என்றைக்கும் உங்களுக்கு முடியதோ இவ்வளோ பேர் செய்யணுலாம் கிடையாது ஒரு ஒருத்தருக்கு செய்யலாம் ஒரு அஞ்சு பேருக்கு இல்லாட்டி ஒரு மூணு பேருக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு சாப்பாடு ஒரு தயிர் சாதமோ இல்ல ஒரு தக்காளி சாதம் லெமன் சாதம் செஞ்சு அதுக்கு எதா ஒரு காய் வச்சு ஒரு டப்பாவில் மூடி எங்கேவது கோவிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா பிச்சகாரவங்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க ஆ அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் நம்ம அந்த சாப்பாடை கொடுத்தாவே பாபா வந்து பாபாக்கு செய்கிற மாதிரி அது அந்த மாதிரி அதாவது நம்ம இருக்கிறவங்களுக்கு செய்கிறத விட இல்லாதவங்களுக்கு செய் தான் நம்ம கடவுளுக்கிட்ட சீக்கிரம் நெருங்க முடியும் அதனால் இல்லாதவங்களுக்கு செஞ்சுங்கன்னா ரொம்ப நல்லது ஆ சரி சரி நீங்களுமே அந்த மாதிரி பின்பற்றுங்க இந்த செவ்வாய் கிழமை ஆ ஓகே ஓகே சரி ஆ சரிங்க சரி ஆ சரி வச்சுருவாங்க